சமையல் பண்ணுறது அப்படின் பார்த்தீங்கனா எனக்கு சுத்தமாக வராது அம்மா தான் எப்போவுமே சமைப்பாங்க ஆனால் வந்து ஒரு சில டைம் அம்மா தவிர்க்க முடியாத சூழ்நிலையால வெளியில் போகணும் அப்படிங்கற கட்டாயம் வரும்பொழுது எப்பயாது தான் என்ன சமைக்க சொல்லுவாங்க அப்போ தான் நான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வேறே வழி இல்லாமல் அம்மா சொல்லிவிட்டாங்க சவா அப்றம் சாப்பிடணும் இல்லையா நம்ப வீட்டில் சமைச்சா தானே சாப்பிட முடியும் அதனால் வேறே வழியில்லாம சமைச்சது தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சமைச்சேன் எனக்கு சமையல் சுத்தமாக வராது அதுவும் சமைக்குபோது பார்த்திங்கனா யூட்யூப் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் அம்மாவுக்கு கால் பண்ணி கால் பண்ணி இப்போது ஒரு சாம்பார் வைக்கறதுனாக்கூட அதுக்கு புளி எவ்வளோ போடணும் உப்பு எவ்வளோ போடணும் அதல்லாம் பார்த்திங்கனா நான் கேட்டு கேட்டு தான் செஞ்சேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சது பார்த்திங்கனா சாதம் வடிச்சு சாம்பார் தான் நான் ப வைக்க கற்றுக்கிட்டேன் இப்பவும் எனக்கு நான்வெஜ் சமைக்க தெரியாது இன்னமும் நான் கத்துக்கில எனக்கு இண்ட்ரெஸ்ட்டும் இல்லை சமையல்னாலே எனக்கு செட்டே ஆகாத மாதிரி தான் இருக்குது அம்மா இல்லாதப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைச்சது சாம்பார் தான் அதுவும் யூட்யூப் கொஞ்சம் பார்த்து அம்மாவை அம்மாகிட்ட கொஞ்சம் கேட்டு தான் சாம்பார் வைச்சேன் ஆனால் சம்மா மொர் முடித்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு தான் சொன்னாங்க அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு நமக்கும் சமைக்க தெரியும் எல்லாம் சமைக்க கத்துக்கலாம் பண்ணிடலாம் ஈஸிதான் அப்படினு ஒரு நம்பிக்கை வந்துச்சு